இப்போ வந்து போக்குவரத்து சரியாக இல்லாதனால் பஸ் வசதி இல்லலைன்னா முதியோர்கள் வந்து மாதம் மாதம் வந்து உடம்ப செக் பண்ணுறதுக்கு போவாங்க ஷுகர் பிபி அதெல்லாம் அவங்க வந்து போகும்போது பஸ் இல்லாததுனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இங்கேயிருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் தான் வந்து மருத்துவமனைக்கே போகிற மாதிரி இருக்கும் இதனால் வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் அவங்களாம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரெக்ட் டைமுக்கு பஸ் இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து பஸ் இல்லைன்னா வந்து அவங்களால வந்து வேலைக்கு வந்து கரெக்ட் டைம்க்கு போக முடியாமல் போய்டுது பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஏன்னா வந்து மற்ற வண்டியில் போகிறவங்க போய்டுவாங்க இப்போ வந்து போக்குவரத்து அது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் மருத்துவமும் மருத்துவத்துக்கு இப்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து இப்போது வந்து போகமுடியாது மருத் போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னா அதனால கரெக்ட் டைமுக்கு வந்து அந்த மருத்துவமனையும் போக முடியல அதேமாதிரி தான் கா ஸ்கூலும் இப்போது வந்து கரெக்ட் டைம் எக்ஸாமுக்கு போகலனா டைம் வந்து மிஸ் ஆகலாம் அதனால் ஸ்கூலுக்கும் சரியா போக முடியாது அதேமாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ போறாங்கன்னா வந்து கரெக்ட் டைம்க்கு போக முடியாமல் போய்டும் இந்த போக்குவரத்து வசதி இருந்தால் மட்டும் தான் வந்து நம்ம வந்து கரெக்ட் டைம் எல்லாமே இந்த செயல்களெலாம் நம்ம கரெக்டாக பண்ண முடியும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம்